ஹலோ வசந்தம் ஹோட்டலா இப்போது ஒரு ஹாஃப் அண்ட் ஹவர் முன்னாடி கால் பண்ணியிருந்தேன் நாங்கள் ஃபுட்டு ஆர்ட்ரு பண்ண சொல்லி பிரியாணி ஆர்ட்ரு பண்ணியிருந்தோம் அது எப்போ வரும்னு கொஞ்சம் தெரிஞ்சிக்கலாமா ஓ அப்படியா சார் ரெடி ஆகிடுச்சா ஆ சரிங் சார் சரிங் சார் கொஞ்சம் சீக்கிரம் அனுப்பி விடுங்க சார் ஓகே அட்ரஸ் வந்து அதே அட்ரஸ் தான் சார் ஆ அந்த அட்ரஸ் தான் அந்த இடத்துக்கே கொஞ்சம் சீக்கிரம் அனுப்பி விட்ருங்க சார் ஆ ஓகே சார் ரொம்ப நன்றி தேங்க்யூ